ஒருத்தங்களுக்கு மொழிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அடுத்தவங்களுக்கு புரிய வைக்கிறது தான் மொழி ஸோ உலகத்தில் ப் ஏ ஏகப்பட்ட மொழிகள் இருக்குது அதில் தமிழ் மொழி தான் செம்மொழி அப்படின்னு சொல்வாங்க ஏன் அப்படின்னா ரொம்ப பழமையான மொழி ஸோ இப்போது இப்போ நம்ம என்ன பண்ணணும் தமிழ் மக்களை அடையாளப்படுத்துகிறதே தமிழ் மொழி தான் ஏன்னா நம்ம எங்கே போனாலுமே ஒரு தமிழ் மக்களை பார்த்தோம் அப்படின்னா நம்ம தமிழில் தான் பேசத் தோணும் ஸோ நம்ம எப்படி நம்ம மொழியில உரிமைகளை வெளிப்படுத்துகிறோம் அப்படின்னா இப்போ என்ன பேசினாலும் நம்ம தமிழில் தான் பேசுகிறோம் ஸோ வேறு மொழிகள்ல பேசுகிறோம் பேசலைன்னு சொல்லலை ஆனால் தமிழில் பேசினா மட்டும் தான் நம்ம உணர்ச்சிகளோடு வெளிப்படும் இப்போ நிறைய பேர் ஆங்கிலத்தில் பேசுகிறாங்க ஏன் அப்படின்னா இப்போ பக்கத்தில் நிறைய நாடு இருக்குது எல்லாத்துக்கும் புரியணுங்கிறதுக்காக ஆங்கிலத்தில் பேசுகிறாங்க ஆனால் தமிழ் மொழியில பேசினா மட்டும் தான் நம்மளோடய உண்மையான உணர்ச்சிகள் வெளிப்படும் ஸோ தமிழில் ஏகப்பட்ட வார்த்தைகள் இருக்குது ஸோ எல்லா வார்த்தைகளுக்கும் அதாவது ஒவ்வொரு வார்த்தைக்கு ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது ஸோ அந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம ஒவ்வொரு உணர்ச்சியையும் வெளிப்படுத்தலாம் இப்போது பகல் இரவு அந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் நிறைய வார்த்தைகள் உபயோகிக்கும் போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோடய தமிழ் வந்து செம்மையான மொழிய நம்ம அடுத்தவங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் இப்போது உரிமை அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ நான் தமிழ் மக்கள்லாம் இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்கங்கிறதெல்லாம் உரிமை கிடையாது ஸோ இது வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷன் தமிழ்ங்கிறது ஸோ உரிமையை எப்படி வெளிப்படுத்தணும் அப்படின்னா இப்போ நாங்கள் தான் ரொம்ப பழமையானவங்க எங்களுக்கு இந்தெந்த மாதிரி கலாச்சாரங்கள் இருக்குது அப்படிங்கிறது மூலிமா தான் நம்ம உரிமைகளை வெளிப்படுத்த முடியும் ஸோ இப்போ என்ன அப்படின்னா இப்போ நம்ம வெளிநாட்டுக்கே போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லா பண்டிகைகளும் கொண்டாடுவோம் பொங்கல் தீபாவளி எல்லாமே ஸோ வெளிநாட்டுலையும் நம்ம கொண்டாடுறது மூலிமா தான் ஸோ இந்த தமிழர்கள் இந்தந்த பண்பாட்டை இன்னுமே கடைபிடிச்சிட்டு இருக்காங்க இதெல்லாமே இன்னுமே பண்ணிட்டு இருக்காங்கங்கிறது வெளிநாட்டவருக்குத் தெரியும் அப்படி தெரிஞ்சா தான் தமிழ் மக்கள் எப்படி வாழ்ந்துருக்குறாங்க அவங்களோட மொழியோட பெருமை என்ன என்ன என்பதை எல்லார்த்துக்குமே தெரியும்